நான் மீன் பிடிக்க போகும் போது அதுக்கு வேண்டிய உபகரணங்கள் கொண்டு போவேன் அதுவும் இல்லாமல் கடலில் இல்லை ஆற்றுல மீன் பிடிக்க போகணுன்னா முன்னாடியே திட்டம் போட்டு வச்சுருப்பேன் அதுக்கு ஏற்ற மாதிரி கயிறு கம்பி வலை எல்லாம் கொண்டு போவேன் மீன் பிடிக்கும் பொழுது ஒரு சவால் தான் அதனால் நம்ம கொண்டு போகிற கருவி எல்லாம் சரியாக கையாள தெரியணும் அதுதான் ரொம்ப முக்கியம்